கண்டிப்பாக தமிழ் மொழி வந்து போதுமான அளவுக்கு இல்லை அதுக்கு அதிகமாகவே இப்போ காலக்கட்டத்தில் இருக்குதுனு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் ஒரு தொலைக்காட்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் எவ்வளவோ மேடை பேச்சுக்கள் வந்து தமிழை வந்து ஒரு முற்போக்கு மொழியாக வந்து எடுத்துக்கிட்டு நிறையா ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க ஏன்னால் நம்மளோட தாய் மொழி வந்து தமிழாக தான் இருக்குது இனி மேலும் தமிழாக மட்டுமே இருக்கும் கல்விலேயுமே வந்து இப்போது தமிழக முதல்வர் வந்து ஒரு இதை கொண்டு வந்துருக்கார் யார் வந்து தமிழ் வழி கல்வியில் வந்து தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமையும் கொடுக்குறாங்க நம்மளுடைய தேர்வு முறை அணுகு முறையுமே வந்து தமிழில் யார் மொதல் மதிப்பெண்களை எடுத்து இது பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்தது தான் அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்பே வந்து அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்போ இதிலயும் வந்து தமிழ் மொழி வந்து ஒரு பெ ஒரு பெரிய பங்காற்றுது நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சிக்கிட்ருக்கோம் நம்மளுடைய ஆங்கிலத்தை வந்து ஒரு பெருமைப்படுத்தி நம்ம பேசுகிறோம் ஆங்கிலத்தில் பேசுனால் மட்டும் தான் வந்து மதிப்பு மரியாதை இருக்குதுன்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் தான் நம்மளுக்கான கம்பீரமும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயல்முறையுமே வந்து நம்மளோட தமிழில் தான் இருக்குதுனு நான் சொல்கிறேன் நம்மளோட தமிழை நம்ம பேசுகிறப்போ அதில் ஒரு கம்பீரம் இருக்கும் நம்ம இப்போ ஒரு ஆங்கிலேயர்கிட்ட கூட நம்ம மொதல் தமிழில் நம்மளை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் நம்ம நம்ம பேசுகிற முறையில் தான் இருக்குது நம்ம கம்பீரமாக பேசினோன்னா கண்டிப்பாக அந்த ஆங்கிலேயருக்கு வந்து இவங்க மொழி மேலே இவங்களுக்கு இவ்வளவு ஒரு பற்று இவ்வளவு ஒரு காதல் இருக்குது அப்படினு அவங்களே உணர்வாங்க அந்த உணர்வில் தான் வந்து நம்மளோட தமிழ் மொழியை வந்து நம்ம வந்து வெளி கொண கொண்டு வரணும் இப்போ இருக்க ஊடகங்களையும் கல்விகளையும் தமிழ் வந்து தொண்ணூறு சதவிகிதம் வந்து இடம் பிடிச்சுருக்கு நிறைய நிகழ்ச்சிகளில் இப்போது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இப்போது வந்து ஒளிபரிப்பு ஒளிப்பரப்பிகிட்டு இருக்காங்க அதில் வந்து தமிழ் மொழி தான் வந்து ஒரு முக்கியமான பங்கு அதுக்கு தான் இருக்குது தமிழ் மொழி தமிழ் மொழியால் மட்டுமே வந்து நம் நிறையா பேர் வந்து இப்போ சாதிச்சிட்டு இருக்காங்க தமிழ் வழிக்கல்வியில் படித்தவங்க தான் வந்து இப்போது பெரிய பெரிய இடத்தில் வந்து இருக்காங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருக்காங்க அவங்களோட செயல்முறையுமே பார்த்தா அவங்களோட என்ன சொல்வது ஒரு இப்போது ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் அவரை பார்த்தா அவர் வந்து தமிழ் வழி கல்வியில் தான் படித்து அந்த மாவட்டத்தையே வந்து அவர் கையில் வச்சுருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட படிப்பு அவர் படித்து வந்த மொழி வந்து தமிழாக தான் இருக்கும் தமிழோட மதிப்பு என்னைக்கும் கூடுமே தவிர எப்பவுமே குறையாது அதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன் ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து ஒரு ஒரு க ஒரு மொழி தான் அது வந்து யாருக்கும் வந்து ஒரு அடையாளம் கிடையாது நம்மளோட தமிழர்களுக்கு வந்து தமிழ் மொழி தான் வந்து அடையாளமே மொழி மட்டுமே இல்லை நம்மளுடைய அடையாளமே வந்து தமிழ் தான் தமிழில் எந்த ஊருக்கு போய் நம்ம ஒரு தமிழ் மொழி பேசுகிறவங்க இருக்கமாட்டாங்களா அப்படினு சொல்லிவிட்டு நம்மளுடைய மனதில் வந்து தோன்றும் அந்த அளவுக்கு வந்து தமிழ் வந்து நம்மளோட உயிருலேயும் சரி ஒரு நினைவுலேயும் சரி ஒரு இடத்த வந்து பிடிச்சுருக்குறதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் மொழி மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் காதலும் வச்சுருக்கோங்குற ஒரே ஒரு குறிப்பு மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் என்னைக்குமே நிலைத்து நிற்கும் இனியும் நிற்கும் நம்மளுடைய மூச்சு கடைசி வரைக்குமே தமிழ் மட்டும் தான் இருக்கும்